சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் நீங்கள் நீங்கள் எங்கே இருந்து பேசுறீங்க சார் சரி ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் என்ன மாதிரி மொபைல் வேணும் சே ஆ பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை சார் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ தேர்ட்டி ஃபோர்க்கு ஒரு மா ஃபோன் இருக்கு சார் அதை வேணா வாங்கிக்கிறீங்களா விவோ விவோ வீ டுவெண்ட்டி நைன் ஃபைவ் ஜி சார் ப்ராஸஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் தான் செவன் செவன்ட்டி டூக்கு மேலே தான் இருக்கு ப்ராஸஸரு பார்த்திங்கன்னா ரேம்மு எயிட் இருக்கு டுவெல் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஸ்டோரேஜ் வந்து டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் இருக்கு ஃபைவ் டுவெல்ஸ் இருக்கு கேமரா எல்லாம் இது இது வச்சுருக்காய்ங்க சோனி வின்ஸே வச்சுருக்காய்ங்க ஆ ஃபிஃப்டி மெகா பிக்ஸல் கேமரா பேக்கில் அப்புறம் ஃப்ளாஷோட ஃப்ளாஷ் வந்து ஃபிளாஷ் வந்து கலர் கலராக எரியிறமாதிரி ஃப்ளாஷ் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கலரு எல்லோவாக வச்சுக்கலாம் ரெட்டாக வச்சுக்கலாம் க்ரீனாக வச்சுக்கலாம் அந்தமாதிரி ஃப்ளாஷ் லைட் வந்து ஒயிட் கலராக இருக்கமாதிரி வச்சுருக்காங்க எய்ட்டி வாட்ஸ் வச்சுருக்காங்க இ இஎம்ஐ இருக்கு சார் இப்போ ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை பொறுத்து இப்போ இருபதாயிரம் கட்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் மட்டும் எக்ஸ்ட்டாக ஆகும் மீதி பேலன்ஸ் வந்து பதினாலாயரம் இருக்கா பதினாறாயிரமாக கட்றமாதிரி வரும் ஏழு மாதம் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா இல்லைனா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா அந்த மாதிரி கட்றமாதிரி வரும் உங்களோட ஆதார் உங்களோட ஆதார் கா என்ன சார் பேட்ரி தான் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கு ஃபை ஃபிஃப்டி எம்ஏஹச் பேட்டரி இருக்கு வாட்டர் ரெஸிஸ்டண்ட்டு அப்புறம் வந்துவிட்டு நிறைய ஃபீச்சர் இருக்கு சார் ஓஏ சிஸ்டம் கர்வுடு டிஸ்பிளே ஃபுல் எச்டி ஹேண்ட்ஹோல்டு எல்லாமே இருக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் செல்ஃபியும் நல்லா இருக்கு செல்ஃபி வந்து தேர்ட்டி டூ மெகா பிக்ஸல் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே சார் ஆ நீங்கள் நாளைக்கு எப்போ வேணா வாங்க வந்துவிட்டு ஃபோன் பண்ணிட்டுக்கூட வாங்க இல்லை கடையில் தான் இருப்போம் வாங்க எப்போ வேணா வாங்க ஆ இஎம்ஐ மாதிரின்னா நீங்கள் ஒரு பான்னு ஆதார் மட்டும் எடுத்து வந்தீங்கன்னா போதும் முடிச்சிடலாம் சார் இல்லை சார் நீங்கள் புதுசாக இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்பரு கேஸ்ஸு அப்புறம் என்னது எதாவது ஹெட்செட்டு அந்தமாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வேறு எதுவும் நம்ம கடையில் பண்ணுறதில்ல சார் ஓகே சார் என்ன சார் டெம்பர்ன்னா நம்மள்கிட்ட கம்மி தான் சார் நம்ம க நீங்கள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு வீவீ லைட்டு போட்டு ஒட்டியே கொடுத்துருவோம் வெளில வாங்குனீங்கன்னா அது ஆற்நூறுரூவா அந்தமாதிரி வரும் நமக்கு ஃப்ரீயாகவே ஒட்டிக்கொடுத்துருவோம் சரி ஓகே சார் ஆ சரி ஓகே சார்